சுற்றுச்சூழலை பற்றி சொல்கிற மாரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பற்றி சொல்கிறதுன்னா இந்தியா ஒரு வளமான நாடு கனிம வளங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்தியா ஒரு கனிம வள நாடு அந்த நாட்டை பற்றியோ சொல்கிறேன்னா முதல்ல நீர் மாசுப்படுதல் இப்போ நீர் மாசுப்படுதல் பற்றி சொல்வதுன்னா நீர் எப்படி மாசுப்படுது ஆறு குளம் ஏரி இதெல்லாம் இருக்கா குளம்லாம் இருக்கா அவங்க அப்போ கம்பெனி இப்போ நகர்ப்புறங்களில் உள்ள கம்பெனி அந்த அவங்களுக்கு அந்த அந்த ஒரு கார் கம்பெனினால் வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு தண்ணி தேவை அந்த தண்ணி தேவை அடுத்து வந்து அந்த கழிவு நீர் அவங்க காரை யூஸ் பண்ணுறதுக்கான கழிவு நீரும் வெளியேற்றுவாங்க வெளியேற்றும் போது அந்த கழிவெலாம் எங்கே கலக்கிறதுனா ஆறு கடல்கள் இதில் தான் அவங்க கலத்துவிடுறாங்க அப்படிங்கிறனால் அந்த தண்ணியை அந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கள் ஓரத்தில் வாழுகிற மக்கள்கள் அது போய் சைடாக போகுதா அதனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு அடைகிறது அதுமாதிரி வர்றப்போ நோய் காசநோய் டைஃபாய்டு இதேமாதிரி நோய் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால நீர் மாசுபடுதலுக்கு இதுதான் காரணம் இப்போ காற்று வளம் மாசுபடுதுனால் மண் அள்ளுறது வளம் அந்த அந்த மண் அந்த மண்ணுகளோட வளமான மண்ணை அள்ளுறது அது கனிம வளத்தை சுத்தமாக பாதிக்கும் அதே மாரி அதே மாரிலாம் பார்த்தீங்கன்னா காடு காடு வெட்டுறது காடெல்லாம் வெட்டினா என்ன ஆகும் காடு கீடெலாம் வெட்டினா நம்ம இன்னும் பறவை கிறவைலாம் வந்து தங்க முடியாது அப்போ தங்கிறப்ப அதுக்கு ரொம்பவும் இதாக போய்விடும் இப்போ காற்று மாசுப்படுதுனால் இருக்கிற வண்டி வாகன தொழிற்சாலையெலாம் இப்போ ரொம்பவே பெருகிட்டு அதனால மா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு முன்னெலாம் பழைய காலத்தில் சைக்கிளில் போவாங்க நடந்து போவாங்க ரிக்ஷாவில் போவாங்க இப்போ அப்படியே டேக்சி காரு பைக்கு இப்படி தான் போய்கிட்டுருகாங்க போவோம் இன்னும் காலம் போக போக இன்னும் எப்படியோ மாறப்போகுது அதனால அதுமாதிரி அதுக்கு முன்னாடி கோடைகாலத்தில் தான் மழை பெய்யும் குளிர்காலத்தில் தான் மழை இப்போ அப்படிலாம் இல்லை திடீரெனு அடிக்குது திடீரெனு ஓயுது அதனால அந்த காலமே மாறிப்போய்விட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்ருக்க வேண்டியது தான்